பைக்கை ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது நம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும் அதுவும் இல்லாமல் மற்றவங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி இருக்கக்கூடாது ஹெல்மெட் போட்டு ஓட்டணும் மூன்று பேர் நான்கு பேர் உக்காஞ்சு ஓட்டக்கூடாது பப்ளிக் ரூல்ஸுக்கு நம்ப ஃபாலோ பண்ணி நடத்துக்கணும் போலீஸ் கொடுத்த ரூல்ஸை சட்டப்படி எல்லா ரூல்ஸையும் நம்ப கவர் பண்ணி எல்லாத்துக்கும் கரெக்டாக நம்ப இருந்துக்கணும் அனைத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷேஷனும் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு வாட்டி பைக் ஓட்டும்போது நம்ப ஒரு காலியான க்ரவுண்ட்லையோ இல்லை வெளியே எங்கேயோ கற்றுக்கணும் ஒரு சேஃப்டிக்கு எப்போதுமே பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க கூடவே வச்சுக்கணும் லைசன்ஸ் முக்கியமாக வச்சுருக்கணும் எல்லோரும் இன்ஷூரன்ஸ் அல்லது எல்லாத்தையும் க்ளைம் பண்ணி வச்சுர்க்கணும் வண்டிக்கான மொத்த பேப்பர் ஒர்க்ஸையும் நம்ப செஞ்சு வச்சுர்க்கணும் எப்போதுமே நம்ப எங்கேயும் மாட்டிக்கக் கூடாது எந்த இடத்துலயா இருந்தாலும் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்கணும் அனைத்து கா பைக்கர்களும் எப்பொழுதும் பார்த்து எதிரில் வர வண்டியையும் மதிச்சு கரெக்டாக வழி விட்டு நகந்து போகணும் அனைத்து இடத்துலயும் ஹாரன் அல்லது லைட் போட்டுக்கொண்டு செல்ல வேண்டும் வளைவில் பார்த்து திரும்ப வேண்டும் சைடு இண்டர்கேட்டர் எல்லா இடத்தயும் போட்டு பார்த்து வளைய வேண்டும் மு முன்னே பின்னே பார்த்து கவனமாக ஓட்ட வேண்டும் சைட் மிரரில் பார்த்து கவனமாக வண்டிகளை ஓட்ட வேண்டும் அனைத்தையும் கவனித்து முன் பின் வரும் வாகனங்களை கவனமாக பராமரித்து பார்த்து ரோட்டில் ஓட்ட வேண்டும் வண்டியை ஓட்டும்பொழுது முழு கவனமும் வண்டியில் இருக்க வேண்டும் வண்டியில் வண்டியை ஓட்டும்போது ஃபோன் அல்லது வேற எதுவும் பேசக்கூடாது வேறு எதுவும் சிந்தனையில் இருக்கக்கூடாது வண்டி ஓட்டும்போது முழு முழு கவனமும் வண்டி ஓட்டுபவரை வண்டியில் எப்படி போகணும் அப்படி என்று அதில் இருக்க வேண்டும் முழு கவனமும் அதுக்குள்ளேயவே இருக்க வேண்டும்